ஹலோ அக்கா வணக்கங்க்கா நான் இங்கே சம்மாபட்டியிலருந்து ஷெரீன் பேசுகிறேன் அக்கா பூ கடையா பூ கடை வச்சுனு இருக்கீங்களாக்கா இந்த மாரி வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் அக்கா அதுக்கு பூ வாங்கலாம்னு பண்ணிணேன் நம்ம கடையில் தானே பூவெல்லாம் இருக்குதுக்கா ஆ ஆ சரிங்கக்கா எனக்கு வந்து அல்லி பூவும் ரோஜாப்பூவும் வேணுங்கக்கா அல்லி பூ ஒரு கிலோ எவ்வளோன்னு தரீங்க ஐயோ இப்படி சொன்னால் எப்படிக்கா எனக்கு ஒரு அஞ்சி கிலோ வேணும் பார்த்து கம்மி பண்ணி கொடுக்கா கொஞ்சம் ஆ சரிக்கா எனக்கு அல்லி பூ அல்லி பூ வந்து அஞ்சு கிலோ வேணும் ரோஜாப்பூ வந்து பத்து கிலோவாக கொடுத்துடுக்கா ரோஜாப்பூ எவ்வளோ தரீங்க ம் கம்மி பண்ணி கொடுக்கா இது ஒரு நானூறு ரூபாய்க்கு கொடுங்க ரோஜாப்பூவை ஆ சரிக்கா நான் வந்து இன்றைக்கி சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன்க்கா ஆ நான் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு இந்த நம்பருக்கே ஃபோன் பண்றேன்க்கா கடை எனக்கு எங்கேருக்குனு தெர்லை கிட்டே வந்துட்டு நான் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறேன் நம்ம கடை எங்கே இருக்குனு சொல்லிடுங்க எனக்கு ஆ சரிங்கக்கா நன்றிக்கா